இப்போ நான் வந்து இப்போ குழந்தைகளுக்கான புக்ஸு வந்து வாங்கியிருந்தேன் அந்த புக்ஸு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்குக்கு ஒரு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு புக்காக ஒரு செட்டாக கொடுக்குறாங்க இப்போ ஒரு புக்கு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி இருக்குது இன்னொரு புக்கு பார்த்திங்கன்னா அனிமல் வேல்டுன்ருக்கு இன்னொரு புக்கு ப்ளாண்ட்ஸ் பற்றி இருக்குது இன்னொரு புக்கு வந்து நம்ம வந்து ஜென்ட்ரலாக ஜென்ட்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக நம்ம தலைவர்கள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இருக்குது இந்த சில்ட்ரன்ஸ் புக்கு வந்து எனக்கு ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் பேப்பர் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எழுத்தினுடைய சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ஒரு குழந்த படிக்கணும் அப்படின்னா ரொம்ப சின்னச் சின்னதாக இருந்தால் கண்டிப்பாக அது படிக்காது ஆனால் இதே எழுத்து அதிகமாக பெருசாக இருக்கிறதனால அவங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வத்தை அது தூண்டுது அதுப்போக அவங்க என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்களோ அதையே படமாகவும் வச்சிருக்காங்க அந்த படமும் கலர் படமாக இருக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த இது வந்து குழந்தைகளுக்கு நாலேஜபுல் புக்காக இருக்கும்